சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க வாங்க பார்த்துக்கலாம் சார் வாங்க ஆஃபீஸ் வாங்க ஸோரூம் வாங்க ஸோரூம் வாங்க இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயரூபாயோ என்னமோ போய்ட்டு இருக்குதுங்க சார் ஒரு ரெண்டு மூணு மாடல் இருக்குதுங்க இதிலயே மொத்தம் மூணு மாடல் இருக்குதுங்க மூணு மாடல்ல என்ன மாடல் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி மாடல்ல நம்ம வண்டி மூவாயிட்டு இருக்குதுங்க சார் மூணு மாடல்ல எந்த மாடல்னு சொன்னீங்கன்னால் அந்த இது சொல்கிறேங்க சார் நான் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் நான் பார்த்து சொல்கிறேன்

ஆ வாங்க மைலேஜு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கொடுக்குறோங்க சார் நீங்கள் வந்திங்கன்னால் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஆ எடுத்துக்கலாம் ஆ ஆமாங்க ஒன்று இருபத்தஞ்சு வருது நான் வாங்க ஆஃபர்ல எதாது கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணித்தரேன் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் நேர்ல ஆஃபீஸ் வா இந்த இது டிவி ஸோரூமுக்கு வாங்க ஆ உங்களுக்கு நான் இது நல்லா நீட்டாக பண்ணிக் கொடுக்குறேங்க ஆமாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணித்தரோங்க வண்டியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரோம் இது கூட பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர் போகுதுனால் இப்போது ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார் ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது மாதிரி டேங்க் ஃபில் பண்ணிக் கொடுத்துருவோம் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிக் கொடுத்துருவோம் ஏழு லிட்ரு பிடிக்குங்க சார் ஏழர லிட்ரு பிடிக்கும் ஆ உங்களுக்கு நான் ஃபில் பண்ணிக் கொடுத்தர்றேங்க ஆ கூட அடிஷ்னலாக இன்னொரு வாட்ச்சு வந்து கிஃப்ட் பண்ணுறோம் சார் ம் இது மாதிரி ஆஃபர்ல போய்ட்டு இருக்குது மூவிங் ஆயிட்ருக்குது இந்த வண்டி நல்லா மூவ் மூவிங் ஆயிட்ருக்குதுங்க ஆ வாங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவராக நான் பண்ணித்தரேன் வாங்க ஆ எப்போ ஆ கலரு வந்து மூணு கலர் இருக்குதுங்க ரெட்டு ஒயிட்டு ப்ளூ இதில் மூணு இருக்குதுங்க ஒரு ஆயர்ரூபா டிஃப்ரெண்ட்ல தாங்க இருக்கும் ஆ ஆமாங்க ஆமாங்க ஆ ஆயர்ரூபா டிஃப்ரெண்டுக்குள்ள தான் வரும் நீங்கள் வாங்கண்ணா நான் பண்ணித்தரேன் வாங்க உங்களுக்கு ஆ ஆ அதுவும் கொஞ்சம் ஆயர்ரூபா முன்னே பின்னே தாங்க வரும் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் வாங்க ஆ நேர்ல வந்திங்கன்னால் உங்களுக்கு நேர்ல வந்து வாங்க ஸோரூம் வாங்க ஆ வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேங்க வாங்க சரிங்க நான் உங்களுக்கு வாங்க நான் பண்ணித்தரேன் வாங்க ஆ வரும்போது ஏன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்கள் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் வாங்க ஆ ஓ ஓகே ஓகேங்க தேங்க்யூங்க ஆ